மற்ற மொழிகள் அப்படின்னு சொல்றதை விட ஆங்கிலத்தோடய தேவை வந்து நம்ம நாட்டில்னு இல்லாமல் எல்லா நாட்டுலியுமே வந்து தேவை அதிகமாயிருக்கு அதால எல்லாருமே மற்ற மொழியை கற்றுக்குறதுக்கு தான் ஆர்வமாகருக்காங்க அந்த ஆர்வம் வந்து மற்ற மொழியில் இருக்கிறத வந்து நம்ம தமிழரே தமிழை கற்றுக்குறதுக்காக முயற்சி எடுக்கலை நம்ம தமிழர் தினத்துக்கே தமிழ பற்றி நிறைய பேருக்கு தெரியலை தமிழ் தான் கன்னியாகுமரியில் இருந்து தொடங்கி கன்னியாகுமரின்ற ஒரு மாவட்டத்தில் தொடங்கி இப்போது மிகவும் தொன்மையான மொழி தமிழாக தான் இருக்குது அது தமிழ்மொழி இப்போ எவ்வளோ முதன் முதன்மைக்கும் அப்படின்றத யாருக்குமே தெரிய மாட்டேங்கிது கலாச்சார போக்கில்னு பார்த்தா இப்போ வந்து பொங்கல் அதெல்லாம் வந்து யாருமே செலப்ரேட் பண்ணது இல்லை எல்லாருமே அவங்கவங்க திருமணம் பியூட்டி ஃபங்ஷன்லாம் அதெல்லாம் வந்து செலப்ரேட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அதெல்லாம் அதுல்லாமல் சோஷியல் மீடியா அந்த சோஷியல் மீடியாவில் தான் எல்லாருமே நிறையா இருக்காங்க அதாவது கமெண்ட் லைக் அதில் தான் ஃபேவராக இருக்காங்க நம்பளுக்கு எந்தளவுக்கு அதில் விருப்பம் இருக்குன்றது வந்து எல்லாருமே வீட்டுள்ளேயே மொடங்கி இருக்காங்க ஃபோன் அதுலேயே இருக்காங்க எல்லாருமே கலாச்சாரத்தை நம்பி யாருமே போகல எல்லாருக்குமே வந்து ஓட்டம் வாகனம் அது இதுன்னு நிறையா வந்துட்டதுனால் எல்லாருக்குமே வந்து முகம் கொடுத்து கூட பேச நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து மொழி மொழின்ற விஷயம் எப்படின்னா நம்ம நம்ம என்ன சொல்ல வரோன்றதையும் நம்ம பேசுறதை வச்சு தான் எல்லாரும் புரிஞ்சிக்க முடியும் அது அதுக்கு தேவையானது வந்து மொழி தான்